ஆங்கிலத்துடன் தமிழ்மொழி ஒப்பிடும்போது தமிழ்மொழி கலாச்சாரம் பலவிதமான இதுகளை அடிப்படை கொண்டு வருகிறது இதற்கு ஈடாக ஆங்கிலத்தை ஒருபொழுதும் ஒப்பிட்டு பேச பேசவும் முடியாது மற்ற மொழிகளையும் ஒப்பிட்டுப் பேச முடியாது அப்படி அப்படி என்று நான் நினைக்கிறேன் அதுதான் உண்மை என்று பலச் சான்றுகள் அதற்கு உண்டு நான் எல்ல எல்லா மொழிகளைம் ஓரளவுக்குத் தெரிந்து ஸோ ஒன் எல்லா மொழிகளிலும் தெரியா தெரிந்தாவிட்டாலும் ஒரு இரண்டு மூன்று மொழிகளையாவது நான் பேசிக்கொண்டு எழுதிக் கொண்டுதான் இருப்பேன் தொடர்புக் கொண்டு இருக்கிறேன் தமிழ் மொழியை ஈடாக எந்த மொழியும் இல்லை என்பது என்னுடையத் தீர்க்கமான முடிவாகும்